ஹலோ சொல்லுங்கள் மேம் ஹலோ யார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே ஆ பண்ணலாமே வாட்டர் இருக்குது எவ்வளோ வேணும் எவ்வளோ லிட்டர் வேணும் ஆயிரம் லிட்டர் கேனா வேணுமா வாட்டர் பாட்டிலாக வேணுமா ஒரு லிட்டரா அரை லிட்டரா ஓகே அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் எத்தனை வேணும் எவ்வளோ ரெண்டாயிரம் பாட்டிலா ஓகே மேம் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்களா மேம் இல்லை ரெடி கேஷ்ஷா மேம் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் நாற்பதாயிரம் வருது மேம் எஸ் மேம் ம் கே லெஸ்ஸாலாம் இல்லை மேம் கம்மி பண்றதெல்லாம் இல்லை ஃபிக்ஸுடு பிரைஸ் ஃபிக்ஸுடு பிரைஸ்தாங்க குவாலிட்டியாவெலாம் இருக்கும் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை ஃபிக்ஸுடு ரேட்டு தான் லெஸ் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க ஓகே ஆ ஆமாம் நாற்பதாயிரம் ஓகே எங்கே எந்த பிளேஸில் சப்ளே பண்ணணும் ஓகே ஓகே நாங்கள் சப்ளே பண்ணி முடிச்சதும் பேலன்ஸை பே பண்ணிவிடுங்க ஓகே உங்களோடய நேம்மு அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே சொல்லுங்கள் பிரீத்தி அரியலூர் மெயின் ரோட் ஒ ஓகே ஓகே ஓகே ஆ சொ ஆ சொல்லுங்கள் நயன் ஒன் ஃபைவ் நயன் ஜீரோ ஃபோர் டபுள் டபுள் செவனா சிக்ஸா டபுள் செவன் டபுள் டபுள் ஒன் நான் நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டான்ட்டு நயன் ஒன் ஃபைவ் நயன் த்ரீ ஃபோர் டபுள் செவன் ஜீரோ ஃபோர் ட ஓகே ஓகே மேம் நாங்கள் ஆர்டர் சப்ளை பண்ணிடறோம் மேம் தேங்க்யூ தேங்க்யூ இல்லை கரெக்டாக வந்துடும் மேம் தேங்க்யூ